நாங்கள் ஊருக்கு போய்ட்டோம்னா செடியை பாதுகாக்க ஆள் வேணும் எங்கள் பையன் நானும் ஊருக்கு போய்ட்டோம்னா தண்ணி ஊற்றணும் செடிக்கு தண்ணி ஊற்றலன்னா தண்ணி இல்லாம செத்து போய்டும் அதனால வந்து யாருக்காச்சும் ஒரு ஒரு சென்னைக்கு போகிறோம் ஒரு எங்கேயோ போகிறோம் அப்படின்னா அந்த செடிக்கு அவசியம் தண்ணி தேவைப்படும் அதனால வந்து பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் போய்ட்டு வந்து உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தர்றேன் நீங்கள் வந்து தண்ணி வந்து செடிகளுக்கு ஒரு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஊற்றிட்டு போங்க நாங்கள் வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் பணம் தர்றேன் அப்டின்னு முன்னடி ஏதாச்சும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் வேறு பார்த்துக்க ஆள் இல்லைன்னா அப்படிதான் செய்யணும் அது வரைக்கும் செடி வீணாக போய்டும் நம்ம போய்ட்டு வர வரைக்கும் அதனால செடியை பாதுகாக்க நம்ம ஒரு ஆள் போட்டுதான் ஆகணும் அவசியம் காசை பாத்தோம்ன்னா முடியாது அவசியம் ஒரு ஆளை போட்டு அதுக்கு தண்ணி மட்டும் ஊற்றுங்கன்னு சொன்னால் அவங்க கரெக்டாக ஊத்திடுவாங்க அது உயிர் வாழ்ந்துக்கிட்டு தண்ணிலேயே நல்லபடியாக செடி மொளைச்சிருக்கும் நம்ம ஊருக்கு போய்ட்டு வந்தோடன நம்ம செடியை பாதுகாத்துக்கலாம் அதனால வந்து நம்ம காசை எதிர்பாக்காமல் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தோம்ன்னா அவங்க தண்ணி ஊத்திடுவாங்க செடியும் பத்திரமா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காயாமல் நல்லா பத்திரமா இருக்கும்